ஆ ஆமாம் சார் ஆ சொல்லுங்கள் சார் சரிங்க சார் எது சார் நம்ப கேண்டீனில் ஆட்ரு பண்ணிண ஃபுட்டா சார் இல்லை சார் அதுக்கு வாய்ப்பே இல்லையே சார் இல்லை சார் டால்மியாவில் நம்ம க கேண்டீன் தான் சார் நம்பர் ஒன் கேண்டீன்னு தரமான உணவு வந்து நம்ப கேண்டீன்லேருந்துதான் சார் வருது சார் இது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார் நம்ப நம்ம கேண்டீனில் நம்ம கேண்டீனில் இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை சார் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படி கிடையாது சார் ஆனால் இது எங்களோடய மிஸ்டேக் தான் சார் நான் வந்து உங்களோடய பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடறேன் இனிமேல் இது மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் ரொம்ப ஸாரி சார் சரிங்க சார் ஆ தேங்க்யூ சார்